எங்கள் ஊருக்கு யார் வந்தாலும் அவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிற உபசரிக்கிறத வந்து அவருக்கு சொல்லி கொடுப்ப அப்புறமேலு ஒரு ஒருத்தர் யார் அவருக்கு உதவி செஞ்சாலும் அவருக்கு நன் நன்றி சொல்ல கற்று கொடுப்பேன் தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய உடையான வேஷ்டியை அணியிறது எப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுப்பே தமிழ்நாட்டில் இருக்கற மத வழிபாடுகளையும் தெய்வ வழிபாடுகளையும் பற்றி அவருக்கு சொல்லி கொடுப்பேன் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கற வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டையும் அதோடைய நன்மைகளையும் அவருக்கு எடுத்து சொல்லுவேன் தமிழ்நாட்டில் முக்கியமாக உணவு வழிமுறைகளை அதோடய நன்மையும் எடுத்து சொல்லுவேன் உணவு வழி வழிமுறைனா ஒன்றும் இல்லை வாழையிலையில சாப்பிடுறது